எங்கள் கலாச்சாரத்துல பெண்களுக்கு வந்து பீரியட் வந்துச்சு அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க தனியாக ஒரு ரூமில் உட்க்கார வச்சுடுவாங்க எதையும் தொட கூடாது வேலை செய்யக்கூடாது டெய்லி தலை குளிக்கணும் அப்புறம் வந்து டெய்லி யூஸ் பண்ண பாய் தலைகாணி போர்வை இந்தமாதிரி எல்லாத்தையும் வந்து துவச்சிட்னும் அப்புறம் வந்து ஆம்பளைங்களை பார்க்க கூடாது சாமி ரூம்முக்கு போக கூடாது சாமி கும்பிட கூடாது இந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு அந்தகாலத்துலலாம் துணி தான் வந்த யூஸ் பண்ணாங்க துணி துணி யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா துவச்சி அப்புறம் நல்லா வெயில்ல காயவச்சு திருப்பி அதை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய நேப்கின்ஸ் அந்த மாதிரி வந்துருக்கு அது வந்து இப்போ காலேஜ் போகிறதுனால இல்லை வேலைக்கு போகிறது அந்த மாதிரி டைமுலலாம் அதுமாதிரி துணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அது கொண்டு வந்தாங்க ஆனால் நப்கின் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்ட்டபிளாக இருக்கு பட்டு வந்து அந்த அளவுக்கு ஹைஜினாக ஆனது தெரியிலை கொஞ்சம் அது வந்து இச்சிங்க தான் உருவாக்குது ஆனால் இப்போ வந்து முன்ன மாதிரி இருக்க தனியாகலாம் ஒதுங்கி கிடக்குறது இல்லை எல்லாரும் எப்பயும் போல் சகஜமாகதான் இருக்காங்க முன்னாடி அந்த விஷயத்தை சொல்லவே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க ஆனால் இப்போ வந்து பீரியட்ஸ்லாம் ஒரு விஷயமாகவே இல்லை எல்லாருக்கும் அதை பற்றி தெரியுது